இந்திய விஞ்ஞானிகளில் எனக்கு மிகவும் பிடித்தது யாருன்னு பார்த்திங்ன்னா அது ஏபிஜே அப்துல் கலாம் தான் அவரோட எளிமை தான் எனக்கு மிகவும் பிடித்ததே அவரிடம் அவர் இந்தியாவுக்காக நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அதிலும் அவங்க படித்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து ஒரு விஞ்ஞானி ஆகிறதுங்குறது ரொம்பவும் கஷ்டமான செயல் அதையும் அவர் செஞ்சு காமிச்சிருக்கார் அதில் பார்த்திங்ன்னா அவரோட புக்ஸ் புக்ஸில் மிக முக்கியமானது அக்னி சிறகுகள் அதில் பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டோரி மொத்தமுமே அதில் எழுதியிருப்பாங்க அதை படிச்சிங்ன்னால் உங்களுக்கு நிறைய பேருக்கு அது ஒரு பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்சாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு நல்ல வைபாகவும் இருக்கும் அதை நம்ம லைஃப்பில் நிறைய அவங்க லைஃப்பை பார்த்து கற்றுக்குறது நிறைய இருக்குது அவங்க படிக்கிற காலத்தில் அவங்க படிக்கிறதுக்கு பணம் கூட இல்லாமல் அவங்க நியூஸ் பேப்பர் வந்து ஒவ்வொரு கடை வீட்டில் அப்படி போட்டு தான் அவங்க வந்து அவங்க படிப்புக்கே பணம் சேகரிச்சுருக்காங்க அப்புறம் அவங்களோட ஃபிரண்ட்டு வந்து பார்த்திங்ன்னா இந்து மதத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு சாப்பிடுற ஃபேமிலி அதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லாதனால் அவங்க அவங்க ஆயுட்காலம் முடிகிற வரைக்கும் அவங்க எப்பவுமே சைவம் மட்டுமே சாப்பிட்டு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சைவத்தை மட்டுமே சாப்பிட்டு வந்திருக்காங்க அப்புறம் தனக்கெனு ஒரு எந்த வித சொத்தையும் அவங்களுக்காக சேர்த்துக்கல இந்தி இந்தியாவுக்காகவே மொத்தமும் அவங்க வாழ்ந்திட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க ராக்கெட் விடுகிறதுல அப்படின்னு பார்த்துட்டு நிறையவே நம்ம இந்திய விஞ்ஞானத்தில் அவங்க உதவி பண்ணியிருக்காங்க நிறைய அவார்ட்ஸ்சும் வாங்கியிருக்காங்க அதில் முக்கியமாக பாரத் ரத்னா இருக்குது அவங்க சொந்த ஊர் பார்த்திங்ன்னா அது ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறது தான் இருக்குது அவங்க வீடு ராமேஸ்வரம் போகிறப்ப கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு அவங்க வாங்கின அவார்டு அவங்க என்னென்ன ரிசர்ச் பண்ணிணாங்களோ அது ரிலேட்டடாக நிறைய அங்கே போட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் அப்புறம் அவங்களோட சிலை எல்லாமே இருக்குது அவங்க வீட்டில் அவங்க வீடு வந்து இப்போது ஒரு லைப்ரரி மாதிரி அமைச்சிருக்காங்க ராமேஸ்வரம் போகிறவங்கலாம் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்சாயிருக்கும் அப்புறம் அவர் அடிக்கடி சொல்வது கனவு காணுங்கள் கனவு கண்டதுனால் நம்ம சும்மா கண்ணை மூடிகிட்டு காண்கிறது இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் நம்ம லைஃப்பில் என்ன நம்ம பண்ணணும் அதை வந்து நம்ம கனவாக கனவு கண்டுகிட்டே இருக்காமல் அதை வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வரணும் அதுனால் அதுக்கு ஏற்ற மாதிரி முயற்சி பண்ணணும் அப்படிங்குறது தான் அடிக்கடி சொல்லுவார் அப்புறம் அவர் போகிற இடம்லாம் பார்த்திங்ன்னா எப்பவுமே அவங்க மாணவர்களை தான் முக்கியமாக மீட் பண்ணுவாங்க ஏன்னால் அவங்க தான் வந்து எதிர் காலத்தில் நம்ம இந்தியாவில் நிறைய மாற்றங்களை கொண்டு வருவாங்க ஸோ எப்பவுமே அவங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறது மாணவர்களை தான் பார்த்து அவங்கள்ட்ட பேசுவது அந்த மாதிரி எப்பவுமே இருப்பாங்க அப்புறம் மரங்கள் நிறைய வளர்ங்க மரங்கள் வளர்க்கிறதுனால என்னென்ன நல்லது இருக்குது அப்படிங்குறதையும் சொல்வாங்க அவர் சாகிற வரைக்குமே தனக்கான எந்த ஒரு சொத்தும் சேர்த்துக்கல அவர் சாகிறப்ப பார்த்திங்ன்னா அவங்கள்ட்ட அவங்களோட புத்தகங்கள் அப்புறம் அவங்களோட பென்னு அவங்க போட்டிருந்த டிரஸ்சு இது மட்டும் தான் இருந்தது இதை தவிர அவங்க அப்பா அவங்களுக்குனு கொடுத்த ஒரு வீடு இதை தவிர அவர் சம்பாரிச்சு எந்த ஒரு தனி சொத்தையும் அவருக்காக சேர்த்துக்கல வாழ்நாள் முழுவதையும் நம் இந்தியாவுக்காகவே கொண்டு வந்த ஒரு நல்ல விஞ்ஞானியாக இருந்தார்